தர்மபுரி மாவட்டத்தில் வரலாறு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் அதியமான் அரசன் மிகவும் சிறப்பாக ஆட்சி புரிந்தான் அதியமான் கோட்டை மிகவும் பழங்காலத்திலிருந்து பெயர்பெற்று கொண்டிருக்கிறது தர்மபுரி மாவட்டத்தில் பல முக்கிய சுற்றுலா தலங்கள் உள்ளது அதிலும் முக்கியமானது ஒக்கேனக்கல் நீர் வீழ்ச்சி ஆகும்